காலையில் எழுந்தோனேயே தண்ணி சுத்தமாக தான் வருகிறது தண்ணி எதனால் பயன்பாடு ரொம்ப இது குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி காலேஜுக்கு போகிறேன் நல்லா தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது சாப்பாடு செய்யவும் அதில்தான் சாப்பாடு செய்கிறோம் துணி டிரெஸ்ஸு காலேஜு முடிஞ்சு வந்து தண்ணி பயன்படுத்தி தான் துணி துவைக்கிறோம் து தண்ணி ரொம்ப பயன்பாட்டாக தான் உள்ளது தண்ணி சுத்தமாக தான் இருக்கிறது மழை காலத்திலும் தண்ணி சுத்தமாக தான் இருக்கிறது எந்த ஒரு பிரச்சினையும் இல்லாமல் எந்த ஒரு புழு பூச்சி இல்லாமல் தண்ணி சுத்தமாக தான் இருக்கிறது